எஃப்எம்மில் ஏகப்பட்ட நியூஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க எஃப்எம் கேட்கறதுனால தொண்ணு அதில் வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு அந்த எஃப்எம் ஒரு பேக் வந்து நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க ஒன் லேடிஸு நல்லா ஜோக்ஸு சாங்ஸு எல்லா மெலடி சாங்ஸ்ஸாக கேட்டுட்டிருப்பாங்க அதில் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த கொஷின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஷின் கேட்கறதால நமக்கு என்னன்னால் அவங்க என்ன கொஷின் கேட்பாங்க என்ன ஆன்சர் பண்ணுவாங்க அதை கேட்க கேட்க மறுபடியும் தோணும் ஏன் நம்ம அததை விரும்புகிறோன்னா அதில் வந்து நல்லா மெலோசி மெலோடிஸ் சாங்ஸு அந்த காலத்து மெலோடிஸு ஹிட்ஸு சித்ரா அம்மா மனோ இளையராஜா எஸ்பிபி இவங்க பாடின பாட்டெல்லாம் மறுபடியும் நம்ம ரீவைண்ட் பண்ணி கேட்கற மாதிரி இருக்கும் இப்போ வர சாங்ஸ்லாம் ஒன்னமோ இருக்குது அந்த டைமில் இருக்குது ஆனால் அது என்றும் நினைவில் இருக்கக் கூடிய அந்த எஃப்எம்மில் கேட்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கவும் ஆசையாக இருக்கும் ஏன் நம்ம அந்த பாட்டை கேட்கலன்னா என்னாகுன்னால் நமக்கு அன்றைய பொழுதே ஒரு என்டர்டைம்மாக போகாது அதை விட நம்ம அந்த கேட்கலை அந்த எஃப்எமில் கேட்கலைன்னா அதை விட்டுவிட்டு டிவியில் என்ன நிகழ்ச்சி பிடிக்குன்னா விஜய் டிவி தொலைக்காட்சியில் எல்லாம் ஒரு சரிகமபா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சுட்டீஸ் குட்டீஸ் விளாடுற சாங்ஸு அண்டு சுட்டீஸு எல்லோருமே நல்லா பண்ணுவாங்க அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு பங்கேற்றும்போதுதான் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனாலே குழந்தைங்க அந்த சுட்டீஸ் சரிகமபா எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அந்த தொலைக்காட்சில ஏன் நாங்கள் எதிர்பார்க்கறோன்னா குட்டீஸ் எவ்வளோ சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு வீட்டில் எவ்வளோ சாங்ஸு எல்லவோ எல்லாம் லைக் பண்ணி பாடுறாங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி நல்லா பண்ணுவாங்க அதனாலே அந்த சுட்டீஸ் குழந்தைங்களுக்கு ஒரு எந்த தொலைக்காட்சியை கொடுத்தாலும் நல்லாவே என்டர்டெய்ன் பண்ணுவாங்க அந்தமாதிரி இருக்கிறதால எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் நாங்களும் நம்ம பார்த்திட்டே இருப்போம்